நம்ம இப்போது ஆடர் சொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் இப்போ வந்துட்டு அதில நம்ம ஆடர் பண்ணுறோம் ஆடர் பண்ணும் போது சில நம்ம நம்ம தான் எல்லா ஹோ ரெஸ்ட்டாரெண்டு அதே போல் நம்ம தான் உணவு டிஷ்ஷு எல்லாமே நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா பார்த்து நம்ம அதை ஆடர் பண்ணுறோம் ஆடர் பண்ணும் போது சில ஹோட்டல்ல வந்து நல்லா இருக்காது சாப்பாடு நல்லா இருக்காது ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுடுவோம் ஆடர் செஞ்சுடுவோம் ஆனால் நம்ம வெளியே அந்த பேரை பார்த்தோன்னா அரஃபா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உணவை வந்து ஆடர் பண்ணிடுவோம் ஆடர் பண்ணபோது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா தான் தெரியும் அது நல்லாவே இருக்காது வேற என்ன பண்ண முடியும் ஐயோ அறநூறுபா எழுநூறுவா போயிடுச்சேன்னுட்டு அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுவோம் தவிர ஆடர் பண்ணும் போது நம்ம வருத்தப்பட மாட்டோம் இதுவே நல்லா இருந்ததுன்னா அறநூறுபா தானே நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில வாங்கினாலும் இந்தளவுக்கு நம்ம நம்ம வச்சாலும் இந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியும் பேசுவோம் இப்படியும் பேசுவோம் அதே போல் இப்போ நம்ம ஒரு உணவை வந்து மாற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆடர் பண்ணது மாறி வந்துடுச்சு மாறி வந்துடுச்சுன்னா சில நல்லவங்க என்ன செய்வாங்கள் சரி இருக்கட்டும் கொண்டு வந்துட்டாங்களா சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு அப்படியும் இருப்பாங்கள் சில பேர் என்ன செய்வாங்கள் இல்லை நாங்கள் இதை ஆடர் பண்ணவே இல்லை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுவாங்கள் ரூபா கொடுக்க மாட்டாங்கள் ஆனால் அப்படியும் இருக்குது சில பேர் என்ன செய்வாங்கன்னால் அதை வந்து வாங்கினாலும் பரவாயில்லை பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த வேணாலும் நம்ம ஆடர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி சில பேர் மைண்டு இருக்கும் ஒவ்வொரு ஆளோடைய மனசை மனசாட்சிப்படி அவங்க அவங்களுடைய இது இருக்கும் இதுவே நம்ம இப்போ ஆடர் பண்ணியாச்சுன்னால் சரி மாறி வந்துட்டால் சரி இன்னைக்கி ஒரு நாள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் நம்மளோடைய மனசுப்படி நம்ம வாங்கிடுவோம் ஆனால் சில பேர் அப்படி வாங்க மாட்டாங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஆடர் கொண்டு வந்தவங்கள் மேலேயே நம்ம தப்பு சொல்லக் கூடாது நம்ம போட்ட நம்ம மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நிறைய ஆடரை டெலிவர் பண்ணுறாங்க அவங்களுக்கு சில நேரம் வந்து அவங்களுக்கே அந்த தொழில்ல ஏதாவது ஒரு தற்சமயம் ஏதாவது ஒன்று மாறும் அது எப்போவுமே அவங்க கரெக்டாக இருப்பாங்கள் அன்னைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு மாறிட்டுன்னால் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெலிவரி பாய் வந்து தப்பு அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணத் தெரியாது அதுக்கப்புறம் கடையில் உள்ளவங்கள் மேலே தப்புன்னு சொல்லமுடியாது அது ஏதோ விதி பலன் அந்த மாதிரி நம்ம நினச்சுட்டு ஏற்றுக்கிட்டு தான் போகணும் தவிர அதுக்கொசரம் அவங்க மேலே சண்டை போடுறது எடுக்கிறது அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அவங்க நமக்கு கொண்டு வந்து தர்றதே ரொம்ப பெருசு அதுக்கு எதுக்கு நம்ம அவங்ககிட்ட எடுத்து சண்டை போடடணும் நமக்கு போகிறதுக்கு மடிச்சு தான் நம்ம அவங்களே நம்ம டெலிவரி பண்ணுறோம் இந்த பத்துருபா இருவதுருபா போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்ம டெலிவரி பண்ணுறோம் அது எதுக்கு நம்ம அவங்ககிட்டருந்து வீம்பு எடுக்கணும் அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்கப் போகுது நமக்கு அவங்க வந்து செய்றதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது ஒன்றுமே கிடைக்கப் போகிறது இல்லை அதனால் நம்ம எதுன்னாலும் ஏற்றுக் கொள்கிறது நல்லது